நாங்கள் வந்து இப்போ வயசானவங்க வேலைக்கெல்லாம் போகிறதில்ல வீட்டில் தான் இருக்கிறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் வீட்டில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு வயிசாருச்சு டிவி இருக்குது டிவி தான் பார்த்துட்ருப்போம் எந்நேரம் டிவி தான் பாக் காலையில் சாப்பிட்டு முடிச்சமுன்னா டிவிக்கிட்ட வந்து உட்காந்துட்டு நாடகம் பார்ப்போம் நியூஸு ப அன்றைன்னைக்கி நியூஸு என்னென்ன நடக்குதுனு பார்த்துருவோம் இந்த மணிப்பூர் சம்பவம் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாட்டில் இவ்வளோ ரகளை ஆகிட்டு கிடக்குது அந்த தண்ணி மலையை பார்த்தா போச்சு வடக்கையில விவசாயமே போயிட்டு மாதிரிருக்குது இன்றைக்கி விலவாசியெல்லாம் அப்படி ஏறுறதால் நாங்கள் ஒரு இந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் எல்லாம் பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்குறோம் நியூஸும் பார்த்துக்குறோம் டிவி சேனல் இருக்கிறதுனால எல்லாமே நாடகமெல்லாம் பார்த்துக்குறோம் நியூஸ் பார்த்துக்குறோம் டிவி இல்லைனா போனில் பார்த்துக்குவோம் போனில் பாட்டு கேட்குறது பழைய பாட்டெல்லாம் கேட்குறதோ பார்த்துக்குவோம் எல்லாம் சம்பவத்தையும் பார்த்துக்குறோம் டிவியும் போனும் தான் எங்களுக்கு துணையா இருக்குது